ரசம் வைக்கும் போது மெழுகு மிளகு ஜீரகம் பூண்டு பச்சைமிளகாய் சாம்பார் ரசப்பொடி இதையெல்லாம் செய்வோம் சாம்பாருக்கு சாம்பார் பொடி வெந்தயம் பெப்பர் அந்த மெளகு அதெல்லாம் போடுவோம் கறி குழம்புக்கு தேங்கா பால் ஊற்றுவோம் கறி பவுடர் இருக்குது நாங்களே வீட்டில் செய்வோம் கறி குழம்புக்கு அந்த பொருள் அந்தமாதிரிலாம் செய்வோம் அப்புறம் கறி குழம்பு வச்சுப்போம் அப்புறம்